ஹலோ என்னாங்க வெப்படை காய்கறி மார்க்கெட்டு தானுங்களா

காய்கறி அதான் காய்கறி காய் எல்லாம் உங்கள் கடையில் வாங்கினா நல்லாருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் கேட்குறேன் இது முருங்கக்காய் என்ன ரேட்டுங்க சரி சரிங்க ஆ கத்திரிக்காய் கத்திரிக்காய்

ஆ வெண்டக்காய்ங்க ஆ சரி சரி சொரக்காய்

ஆ சரி ஆ சரி பாருங்கள் ம் ம் சரி அப்புறம் கா ஆ சரி சரிங்க அப்புறம் இது ஆ பச்சை பட்டாணி சரி சரி சரி ம் பச்சதான் இருக்குங்களா ஆ ஆ சரி சரி ஆ ஆ சரி சரிங்க சரி சரி உருளைக்கெழங்கு ம் இது தக்காளிலாம் என்ன ரேட்டு சரி ஆ முள்ளங்கி ம் சரி சரிங்க சரிங்க பச்சை மிளகாலாம் இருக்குங்களா சரி சரி சரி சரி சேரி சரிங்க ஆ சரி சரிங்க ஆ சரி சரிங்க ஆ கொ கொத்தவரங்காலாம் என்ன ரேட்டு கொத்தவரங்காய் கத்திரிக்காய் ஆ பட்டை அவரக்காய் அதெல்லாம் இருக்கு எல்லா எல்லா காயும் இருக்கு ம் சரி சரி சேரி ம் சரி நான் வ வரேங்க வந்து நான் வந்து நாளைக்கு காலையில் வரேன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிகிட்டு வரேன் ஆ சரிங்க ஆ சரிங்க வச்சுருங்க ஆ ஓகே